எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரை வந்துட்டு ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது ஆகாதுடி பாப்பா அந்த வரி கட்டுரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எழுதினது பாரதியார் பாரதியார் பற்றி சொல்லணுனா அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அந்த கவிதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சின்ன வயசு நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு நியாபக படுத்தும் ஓடி விளையாடணும் ஏன்னால் அது உடம்புக்கு நல்லது ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படினா நம்ம வந்துட்டு ஒரு நேசம் ஓயாமல் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தம்னா நம்ம மனசும் உடம்பும் நிம்மதியாக இருக்கும் ஓய்ந்திருக்க ஆகாதடி பாப்பா கூடி விளையாடி பாப்பா அப்படினா எல்லோர்கூடையும் கூடி விளையாடி நம்ம சந்தோசமாக இருக்கணும் தனியாக இருக்கக்கூடாது கூடி இருந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கள் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு பாட்டு அப்படின்னா எனக்கு பாரதியார் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய கவிதைகள் எழுதி இருக்காரு அதில் இந்த கவிதைகளும் இந்த கட்டுரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அஞ்சாரு பக்கத்துக்கு எழுதினாலும் அதில் ஒவ்வொரு கருத்தும் நம்ம மனசில் ஆழ்ந்து இருக்கும் எனக்கு பிடிச்ச கவிஞர் பாரதிதாசன் அதுக்கு முன்னாடி பாரதியார் பாரதியார் இது எல்லாம் கட்டுரை எழுதுரத்தில் ரொம்ப வல்லவர் எனக்கு அவர் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும்